ஆ ராம் வெல்டரா நான் வந்து கும்பகோணத்திலேருந்து பேசுறேண்ணா எனக்கு வந்து கேட் போடணும் இரும்பு கேட்டு வெளில வாசலுக்கு நீங்கள் போட்டு தருவீங்கன்னு அன்றைக்கு கார்டு கொடுத்துட்டு போனிங்கள்ல அதான் ஆ அந்த பொண்ணு தான் பேசுகிறேன் ஆ போட்டு தர முடியுமாண்ணா எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிங்களா எனக்கு அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளேலாம் எனக்கு வந்து போட்டு தந்துடுங்கண்ணா ஹஸ்பண்ட் வேறு ஃபாரின்லேருந்து வர்றாங்க அவங்க ஒரு மாதமா சொல்லிக்கிட்டுருக்காங்க ஆ கேட்டை போடு கேட்டை போடுன்னு நான் போடாமயே அலட்சியமா இருந்துவிட்டேன் அவங்க வேறு அடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்புறம் நான் போட்டு வைக்கலேன்னா அப்புறம் வீட்டில் பெரிய சண்டை வந்துடுண்ண ஆ நீங்கள் வந்து எனக்கு பார்த்துட்டு அளவுலாம் வந்து பாத்துடுங்க நான் உங்களுக்கு அட்ரெஸ் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுறிங்க வந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ அளவோ அதை பாத்துடுங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஜாமானோ நீங்கள் சொல்லுங்கள் ஜாமான் நீங்கள் வாங்கிப்பீங்கள்ல அண்ணா எனக்கு சாமான்லாம் எனக்கு அந்தளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா ஏன்னா நான் மட்டுந்தான் வீட்டில் இருக்கேன் என்னால் போய் எங்கேயும் வாங்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறிங்க இன்னைக்கி சாய்ந்திரமா வாங்க இல்லை நாளைக்கு காலைல வந்தாலும் பிரச்சனை இல்லை வந்து எவ்வளோ அளவு எடுத்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து வாங்கித்தாங்க சாமான்லாம் நீங்களே வாங்கி நீங்களே வந்து போட்டு கொடுத்துருங்க எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ள இந்த வேலையை முடித்து கொடுத்துருங்கண்ண ஆ சரிங்க கேட்டு வந்து ரெண்டு கேட்டாக போடணும் ஒன்று குட்டி கேட்டு வந்து இப்போ வந்து எல்லோரும் வெளில போகிறா மாதிரி உள்ளே வர்ற மாதிரி இன்னொன்னு வந்து ஆ ஆமாம் ஆமாம் ஆமாண்ணா நான் அன்றைக்கு சொன்னன்னே அந்த மாதிரி தான் ஆ ஃபோர்ட்டிகல்லு அந்த வேலையை முடிச்சுட்டிங்கனா ஃபோர்டிகல்லேயும் போட்டு கொடுத்துருங்க ஒருதடயா ஆகுறது ஆகட்டும் செலவு ஆ அதையும் போட்டு கொடுத்துருங்கண்ண பிரச்சனை இல்லை எனக்கு ஆ சரிங்கண்ண ம் சரி பிரச்சனை இல்லை ஆ ஓகே ஓகேண்ணா சரிங்கண்ண ஆ சரிங்கண்ண இன்னும் என்றைக்கு வர்றீங்க அளவு எடுக்க இன்னைக்கி வர்றீங்களா இல்லை நாளைக்கு வர்றீங்களா